நான் வந்து இந்தக் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படினா என்ன நான் வந்து பயிற்று விக்கணும் அப்படின்னு நினைக்குறேன் அப்படின்னா மக்களுக்கு பரதநாட்டியம் தான் பரதநாட்டிய கலை வந்து நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம் ஸோ வந்து அதை நம்ம வந்து இன்னும் நல்லா இன்னும் நல்ல டெவலப் பண்ணணும் நினைக்குறேன் ஏன்னா வேறு எந்த டேன்ஸ்சுமே வெஸ்டர்னோ ஃபோக்கோ எல்லாமே வந்து இப்போ உள்ள டேன்ஸ் தான் பரதநாட்டிய கலை வந்து எந்த காலத்துலையுமே அழிஞ்சிற கூடாது அதனால நான் பரதநாட்டியம் கலையில தான் வந்து எல்லா ஸ்கூல்லையுமே சரி எல்லா இன்ஸ்டியூட்லையுமே சரி அதை வந்து அவங்க வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இருந்தே அதை வந்து பயிற்று விக்கணுன்னு இப்போ நான் ரொம்பவே ஆசைப்படுறேன் அதை தான் வந்து நான் பரிந்துரையும் செய்வேன் இல்லைனு நீங்கள் பரதநாட்டியம் பார்க்கும் போது அந்த கண்ணே பேசும்ன்னு சொல்வாங்க கண்ணு காது கை கால் மூக்கு எல்லாமே பேசும்பாங்க அது வந்து அந்த நளினம் வந்து எல்லாருக்குமே வந்துறாது பெண் குழந்தைகளே பார்த்திங்கனா ஒரு சில பொண் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான் அந்த அந்த நளினம் வரும் அந்தமாதிரி உள்ள குழந்தைங்கள வந்து நம்ம ஸ்கூல் மூலியமாகவே தேர்ந்தெடுத்து அதுங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம நடன பயிற்சி வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து